ஹலோ ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஓஹோ சரிங்க சரிங்க சரிங்க சரி சரிங்க சரிங்க சார் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் எங்கே சார் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படிங்களா இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கே அந்த அதுக்கு பக்கத்தில் அந்த நாலு ரெண்டு சண்முகா ஹோட்டல் பக்கத்தில் சரி சரி சரி சரி சார் ஓகேங்க ஓகேங்க ரொம்ப சந்தோஷங்க ஒன்றும் இல்லை சார் பண்ணிக்கலாம் சார் எங்கள் நிறையா ஓ எந்த எத்தனை நாள் நீங்கள் டூர் போட்டிருந்திங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சார் ஒ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சார் ஓகேங்களா எந்தெந்த ப்ளேஸ்னால் இப்போ ஆ ஃபஸ்ட்டு செலெக்ட் பண்ணால் நம்ம பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டுப் போகிறேன் முதல்ல பைக்காரா வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் அங்கே சுற்றிப் பா அங்கே வாட்டர் எல்லாம் வரும் அதைப் பார்த்து முடித்த உடனே செவன் மில்ஸ் போகிறோம் செவன் மில்ஸ் பார்த்து முடித்தோன்னே நேராகக் கொண்டு வந்து ம முடிஞ்சவொன்னே மறுபடியும் நம்ம அவ்வளோ தான் அந்த சைடு அவ்வளோ தான் நேராக வந்திருவோம் ஊட்டிக்கு வந்த உடனே லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே நீங்கள் என்னப் பண்ணுறீங்கன்னா அப்படியே பொட்டானிக்கல் கார்டன் போயிக்கோங்க பொட்டானிக்கல் கார்டன் போய்விட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சாய்ந்திரம் ஒரு வெளியில் வருவீங்க வந்தோன்னே மறுபடியும் கொண்டுப் போய் உங்கள ரூமில் விட்டுர்றேன் மறுநாள் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா அப்பர் பவானிக்கு கூட்டிகிட்டுப் போகிறேன் அப்பர் பவானி அங்கே நல்லா இருக்கும் சைட் ஸீயிங்கெல்லாம் பவா அங்கே முடித்தவொன்னே நேராக எ அங்கே அப்படியே வர்றோம் நம்ம அந்தப் பக்கம் வந்தோன்னே இன்னும் ரெண்டு மூணு சைட் ஸீயிங்க்ஸ் அங்கே இருக்குது முடித்தவொன்னே லேக்கில் கொண்டு வந்து விட்டுர்றேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் க கிளம்பி வருவீங்க மறுபடியும் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு நம்ம எங்கேப் போகிறோம் அந்த ரெண்டு மூணு சை இருக்குது புதுசாக சைட் ஸீயிங்க்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க அங்கே அது பண்ணிக்கலாம் சார் வாங்க சார் உங்களுக்கு உங்களுக்காக நான் நல்லா பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் சார் அது க ஆஹான் அது ஒவ்வொன்றும் முப்பது கிலோ மீட்ரு நாப்ப ஒவ்வொன்னும் முப்பது கிலோ மீட்ரு சார் அது வந்து இன்னொரு ஐம்பது அறுபது ஐம்பது போகும் சார் அப் அண்ட் டவுன் வேறு முப்பது நாற்பது ஐம்பது அதனால் தான் நான் கிலோ மீட்ரு போட்டோன்னே அதுக்கு கொஞ்சம் இது இருக்கும் அதனால் ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னால் உங்களுக்கு இது எனக்கும் இதாகும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் சார் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னால் மலை ஏன்னால் மலை ஏறுவோமில்ல அதுக்கு பெட்ரோல் ரொம்ப இழுக்கும் உங்களுக்கு

ம் சார் அப்படி இல்லை சார் மே மேடு இல்லை சார் எல்லாம் மேடெல்லாம் ஏறணும் சார் அதெல்லாம் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் சொல்கிற இது பண்ணிக்குவேன் நான் மேலே இந்த மௌண்டைன்லெலாம் மலை எல்லாம் இங்கே இந்த மலையிலிருந்து அந்த மலைக்குப் போகணும் அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு வரணும் ரோடு வேறு ட்ராஃபிக்கு இடஞ்சலா இருக்கும் சார் இப்போது அதால் உங்களுக்கு எந்த பிரச்சினையும் வராது கரெக்டாக டைமிங்ஸ்கில் நம்ம இது பண்ணிக்கலாம் சரி சரி சார் வாங்க சார் தொள்ளாயிரம் ரூபா பண்ணிக்கிறேன் சார் வேறு எதுவும் அதுக்கு மேலெல்லாம் முடியாது சார் ஏன்னால் இப்போ இருக்கிறதுக்காக தான் சார் சொல்கிறேன் நான் ஆ கண்டிப்பாக சார் கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஓகேங்களா ஓகே சார் நன்றி சார்